எங்கள் பேர பசங்களாம் விவசாயம் பண்ணுங்கனுதான் சொல்லினு இருக்கும்பா அங்க வந்து இதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படினு சொல்கிறாங்க ஏம்பா சேற்றுல கை வைச்சா தான் பா நாம் சோற்றுல கை வைக்க முடியும் அப்படினு சொல்லி இப்ப எடுத்து சொல்லினுக்கிறேன் என்ன செய்வாங்கனு தெரியல நானும் சொல்லினு தான் எடுத்து சொல்லினு தான் இருக்குறேன் எங்கள் பேர பிள்ளைங்களுக்குளான் விவசாயம் பண்ணிணா தான் பா விவசாயம் பண்ணிணா தான் மு விவசாயம் தான் முதுகெலும்பு நம்பளுக்கு அதை ஓ நம்ப விடக்கூடாது பா விவசாயம் பண்ணிணா தான் நம்பளுக்கு ஒரு மு மாடு வச்சுருக்கலாம் அதை வ கொண்டு நம்ம பால் கறந்து நம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் தயிர் மோரெலான் நல்லா சாப்பிட்லாம்பா நீங்கள் அதனாலே விவசாயத்தை உட கூடாது சாமி நீங்கள் விவசாயம் தான் பார்க்கணும் தான் நான் சொல்லினுக்கிறேன் என் பேரப் பிள்ளைங்க நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்குந்தான் நம்பறேன் நான் அதை அப்படியே இருக்கிற காலத்தில் நீங்கள் இந்த விவசாயத்தை விடக் கூடாதுனு தான் சொல்லினுக்கிறேன் விவசாயம் பண்ணிணா தான் நல்லது விவசாயத்தை விட்டுட்டு நம்ப எப்படி சாப்பிட முடியும் வருங்காலத்தில் அப்படினு அதை அதனாலே விவசாயம் தான் ம் முக்கியம் நம்பளுக்கு விவசாயம் தான் பண்ணணும்